நாங்கள் தஞ்சாவூர் பெரியக் கோயில் சுற்றிப் பார்க்குறதுக்காக நாங்கள் தஞ்சாவூர் போயிருந்தோம் அங்கே போயிட்டு எல்லா வசதியும் இருக்குமா அப்படின்னு நாங்கள் ஒரு கெஸ்ஸிங்லேயே தான் போனோம் அங்கே போய் பார்த்தா பேருந்து வசதி ஆட்டோ டாக்ஸி கார் பஸ்ஸு எல்லா வசதியுமே இருந்துச்சு அதில் ஆனால் நாங்கள் அதிக அமௌண்ட் எடுத்துட்டுப் போயிருந்தோம் ஆனால் அங்கே போய் அந்த கோயிலில் விடுறதுக்காக நான் ஆட்டோ ஸ்டாண்டில் போய் நாங்கள் விசாரித்தோம் ஐம்பது ருபா தான் ஐம்பது ருபா தான் சார்ஜ் பே பண்ணாங்க பரவாயில்ல அங்கே கூட்டிகிட்டுப் போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு அவங்களுக்கு வந்து காசும் கம்மியாக தான் பே பண்ணாங்க அதிக விலையா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் பரவாயில்ல மலிவாக நமக்கு கூட்டிட்டுப் போகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க பஸ்ஸில் டொண்ட்டி ஆட்டோவில் ஐம்பது அப்படி மட்டும் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அதனால நீங்கள் சுற்றிப் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை